ஆ வாங்கம்மா ஆ ஓகே என்ன மார்க்மா எடுத்திருக்காங்க ஓகே மேம் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்காங்க என்ன குரூப் கேட்கறாங்க மற்ற குரூப்பும் இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வெச்சு எடுத்துக்கலாம் ஓகேம்மா ஓகேம்மா அதுவே அவங்க எடுத்து படிக்கட்டும்

ஆ ஓகே மேம் ஓ ஓகேம்மா கண்டிப்பாக போட்டுக்கலாம் அட்மிஷன் இருக்குது ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதை அட்டென்ட் பண்ணணும் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் எல்லா சப்ஜக்ட்டுமே பேஸ் பண்ணிதாம்மா கொஷ்டின்ஸ் கேட்பாங்க ஆ ஆமாம்மா கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாதான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் இப்போ என்ட்ரன்ஸ் வந்து டொண்ட்டி ஒன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது

ஆ ஹாஸ்ட்டல் ஃபெசிலிட்டியும் வந்து இங்கே உண்டு அது வந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் ஹாஸ்டலில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம்மா அவ்வளோ தூரத்திலேருந்து உங்களால் வர அனுப்ப முடியிலை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்டலில் வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம் லெவன்த்துக்கு வந்து ஒரு எயிட்டி தௌசண்ட்கிட்ட வந்துடும் ம் ஆமாங்க மேம் ஸ்கூலுக்கு ஹாஸ்டலுக்கு ரெண்டும் சேர்த்துதான் வரும் இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே ஈவினிங் வந்துக்கூட நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு இப்போது மாசத்தில் ரெண்டு ந ரெண்டு டைம்தான் அனுப்புவோம் ஃபோர் சாட்டர்டே இருக்குது அப்படின்னா டூ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் அல்லோவ் பண்ணுவோம் ஃபோர் வீக்ஸுமே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் ஏன்னால் அவங்க அந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிறதனால எக்ஸாம் டைம்ஸில் வந்து அந்த மந்த்தில் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதுவும் அனுப்ப மாட்டோம்மா ம் அதே மாதிரி ஃபோனெலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஹாஸ்டலில் இருந்து ஃபோன் பேசணும் அப்படின்னா நைட் டைமில் உங்களுக்கே அவங்கள் ஆ ஹாஸ்டல்லருந்து கால் பண்ணிக் கொடுப்பாங்க அந்த டைமில் தான் நீங்கள் ஃபோன் பேசிக்கணும் ஆமாம் அந்த டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணிவிடுவாங்க எங்கள் ஹாஸ்டல் லேண்ட்லைன் நம்பர் இருக்குது அதுலேருந்துதான் எல்லோருக்குமே கால் பண்ணிக் கொடுப்பாங்க அந்த டைமில் லேண்ட்லைன்லருந்து கால் வரும்போது நீங்கள் எடுத்து பேசிக்க வேண்டியதான் மேம் நீங்கள் நீ ஆன்லைனில் அப்ளே பண்ணலாம் இல்லை இப்போ டேரக்ட்டாக நீங்கள் வந்துவிட்டிங்க அப்படிங்கிறதனால நீங்கள் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டிங்கன்னால் உங்களுக்கு மொதல் நாளே வந்து ஒரு ரெண் டூ டேஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு லெட்டர் வந்துடும் வீட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு மொதல் நாள் வந்து உங்களுக்கு கால் வரும்மா நல்ல மார்க் நல்லா ப்ரிப்பர் பண்ணி எக்ஸாம் எழுத சொல்லுங்கள்ம்மா